ஆ சார் பிரிண்டர் கடையாங்க சார் ஆ சார் இப்போ எனக்கு பிரிண்ட் எடுக்கணுங்க சார் டாக்குமெண்டெலாம் வச்சு ஆ ஆமாங்க சார் டாக்குமெண்ட் இருக்குதுங்க சார் அது பிடிஎஃபாக இருக்குதுங்க சார் ஆ ஆமாங்க சார் எனக்கு பிடிஎஃபாக பண்ணிதரணும் சார் ஆமாங்க சார் அது பிரிண்ட் அவுட்டாக எடுக்கணுங்க சார் அது ஒரு இரநூறு முந்நூறு பேஜ் இருக்குங்க சார் ஆ ஆமாங்க சார் அது எவ்வளோங்க சார் வரும் ஓ இல்லைங்க சார் ஓ இல்லைங்க சார் என் கிட்டே பென் டிரைவ்வில் தாங்க சார் இருக்குது டாக்குமெண்ட்டாக தாங்க சார் இருக்குது அது

ஓ எவ்வளோங்க சார் ஆ சொல்லுங்க சார் ஓகேங்க சார் ஜெராக்ஸாக எடுத்தால் எவ்வளோங்க சார் இல்லைங்க இல்லைங்க சார் ஜெராக்ஸ் எடுத்தால் கொஞ்சம் க்ளியராக இருக்காதுங்க சார் அதனால இதே டாக்குமெண்ட்டாகவே பிடிஎஃபாகவே நான் எடுத்து வச்சுருக்கேங்க சார் இல்லை ஓகேங்க சார் ஓகே ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் அது குவாலிட்டி கம்மியாக இருக்கும் சார் எனக்கு ஏ த்ரீ ஷீட்டில்தாங்க வேணும் ஏ ஃபோர் ஷீட்டில் வேணாங்க சார் ஏ த்ரீ ஷீட்டு தாங்க சார் இது வேணும் ஏ த்ரீ ஷீட்டாக இருந்தால் எவ்வளோங்க சார் இருக்கும் சார் அதிகமாக எவ்வளோங்க சார் ஒரு ஓகே சார்

ஓகே ஓகேங்க சார் ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார் சரிங்க சார் ஓ ஆ எனக்கு பென் டிரைவ்தாங்க சார் இருக்குது நான் பென் டிரைவ் தான் சார் ஒன்று கொண்டுட்டு வரணும் அது நீங்கள் அதே பிரிண்ட்டு அது இதுவாக பென் டிரைவ்லேருந்தே இது பண்ணி கொடுத்துருவீங்களாங்க சார் பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவீங்களா சார் சரியாக சிஸ்டத்தில் போட்டு ஓகேங்க சார்

ஆ டைம் எத்தனை இதுங்க சார் ஆகும் எத்தனை மணிங்க சார் கடைக்கு வரட்டும் உங்கள் டைமிங்கு ஓகேங்க சார் ஓகேங்க சார் மார்னிங் ஒரு பத்து மணிக்கு மேலே வரட்டுமாங்க சார் ஓகேங்க சார் ஓகே ஓகேங்க சார் கும்பலாக இருக்காதில்லைங்க சார் கடையில் ஃப்ரீயாக இ ஓகேங்க சார் ஓகேங்க சார் சார் ரொம்ப வெயிட் பண்ண வச்சுடாதீங்க சார் கொஞ்சம் சீக்கிரம் முடித்து கொடுத்துருங்க சார் ஓகேங்க சார் தே தேங்க் யூங்க சார் ஓகேங்க